நான் அதிகமாகத் தைத்த ஆடைகள் சு சுடிதார்கள் சுடிதார்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் சுடிதார்கள் அதிகமாகத் தைப்பேன் என் நண்பர்கள் என்னிடம் உனக்கு சுடிதார் அழகாக இருக்கிறது என்பார்கள் ஆதனால் சுடிதார்கள் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் நான் சுடிதார்களில் இன்னும் பல வித்தியாசமான வி வியூகங்களை வை வைக்கிறேன் ஏனென்றால் சுடிதார்கள் எனக்கு அழகாக இருக்கும் நான் வேலையை வேகமாகவும் சிறப்பாகவும் செய்ய எனது தையல் இயந்திரத்தில் மின் இயந்திரத்தை பொருத்தியுள்ளேன் நான் எனது தையல் இயந்திரத்தில் மின் இயந்திரங்களை பொருத்தியுள்ளேன் நான்